சிறு வணிகர்களோடய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து நல்லா உதவியிருக்கு எப்டி உதவியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வ வளர்ச்சி வந்து இந்த தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இல்லாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கடை இந்த ஷாப் இங்கேதான் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்போதெலாம் ஆன்லைன் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆன்லைன் இல்லாததினால இந்த கடை இங்கேதான் இருக்குது அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சுக்கவே முடியல ஒருத்தர் சொல்லிதான் தெரிய வருது ஒருத்தர் சொல்லி தெரிய வர்றதுனால இந்த கடைக்கு வியாபாரம் சேல்ஸெலாம் எதுவும் ஆகாமல் இருக்குது அதனால வறட்சி வளர்ச்சி வந்து